இருபது வருடங்களுக்கு முன்னர் தர்மபுரி வந்து ரொம்ப பின்தங்கிய மாவட்டமாக இருந்தது தன்னார்வத் தொண்டு நிறுவனங்கள் பெண்களை மையப்படுத்தி அவங்கள சிறுசேமிப்பு ச போட வைக்கணும் அப்படின்ட்டு குழுவாக சேர்த்து சிறுசேமிப்பு போட வச்சாங்க பெண்கள் வந்து சீட்டு போடுறது நகைச்சீட்டு போடுறது அந்த மாதிரியெல்லாம் சிறு சிறு தொகையாக போட்டு தன்னோடய குடும்ப வருமானத்தை வந்து பெருக்க ஆரம்பித்தாங்க குழந்தைங்கள படிக்க அனுப்பினாங்க ஏன்னா நம்மதான் இப்படி இருக்கோம் குழந்தைங்க வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது குழந்தைங்க படித்தாதான் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள படிக்க அனுப்பினாங்க ஆண்கள் வந்து இந்த கள்ளெல்லாம் குடித்துட்டு வந்து பெண்களை போட்டு அடிக்கிறது உதைக்கிறது போ உங்க அம்மா வீட்டில் நகை வாங்கிட்டு வா காசு வாங்கிட்டு வா அப்படின்னெல்லாம் சித்திரவதை செஞ்சாங்க ஆனால் இப்போது வந்து அதெல்லாம் கிடையாது ஏன்னாக்கா நீ அடித்தேன்னா நான் போய் கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் இது பண்ணதுனால் இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அதுக்காக யாரும் குடிக்கிறது இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது நூறு பர்சண்ட்டில் எழுபது பர்சண்ட் குடிக்கிறதில்லை மீதி குடிக்கிறாங்க இருந்தாலும் அது வந்து கம்மி ஆகிருக்கில்லையா பெண்கள் வந்து ரொம்ப மேன்மையாக இருக்கிறாங்க இப்போது வரதட்சணை கொடுமைன்றதெல்லாம் வந்து அறவே கிடையா அறவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஒரு நூறு பர்சண்ட்டில் எழுபது பர்சண்ட் எழுபத்தஞ்சி பர்சண்ட் இல்லாமல் இருக்குது